ஈரோடு அப்படிங்கிற வரலாறு பார்த்தா ஈ இரண்டு ஓடைகளுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது சொல்லுவாங்க பவானி ஆறு காவேரி ஆறுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படீன்னு சொல்லி ஒரு கதை ஸோ கா காரணம் சொல்றாங்க இன்னொன்று பார்த்தோம்னாக்க சிவபெருமான் எடுத்து ஆடும் பொழுது தட்சினியை வச்சு ஆடும் பொழுது அதாவது தலை வந்து விழுந்த இடம் ஈர் ஓடை அப்டீன்னு சொல்லி ஈரோடை அப்டீன்னு சொல்லியும் சொல்லி சொல்கிறாங்க இது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் பழங்காலத்திலிருந்தே இது ஒரு நல்ல இது தமிழகம் முந்தைய தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் அவள்பூந்துரைங்கிற பகுதி வந்து ஒரு வாணிப ஸ்தலம் துறைமுகமாகவும் இருந்திருக்கு பல விஷயங்கள்ளையும் இது வளர்ச்சி பெற்றிருக்குது சேரர்கள் ஆண்ட பகுதின்னு சொல்லி சொல்கிறாங்க திப்பு சுல்தான் ஆழ்ந்த பகுதின்னு சொல்கிறாங்க இதில் முக்கிய நிகவுழ்கள் சொல்லும்பொழுது நிறைய போர்கள் அதெல்லாம் நடந்திருக்கு இதில் எல்லாதிலையும் விடைய சிறப்பானது என்ன அப்படீன்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரோடு பொருத்தவரைக்கும் ஈரோடு மாவட்டத்தை பொருத்தவரைக்கும் அன்றைலிருந்து இன்று வரைக்கும் கல்வி கேள்விகளில் சிறப்புடையது ராமானுஜம் பிறந்தது கனித மேதை ராமானுஜம் பிறந்த பூமி இது சீர்திருத்தத்தை கொண்டு வந்த பெரியார் பிறந்த பூமி இது தி வீரத்திற்கு அடையாளமான வீரன் சின்னமலை விளைந்த பூமி இது சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் கலந்து கொண்ட இருந்த ஊர் இது என்னுடைய தாத்தா ரங்கசாமி கூட ஜி ஏ ரங்கசாமிங்கிறவரு கூட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதேபோல லக்ஷ்மண அய்யர் அப்டீன்னு சொல்லி ஒரு சிந்திர சோர சுகந்திர போராட்ட வீரர் இருந்திருக்காங்க ஆக இது இங்க ஒரு சிறந்த ஒரு ஊர் இந்த ஊரில் வந்து எந்த காலத்தில் எங்க தண்ணி வற்றினாலும் மழை பஞ்சம் நீர் பஞ்சம் வந்தாலும் ஈரோடு மாவட்டதுற்க்கு அதிலையும் குறிப்பாக கோரிசெட்டிபாளையம் தாலுக்காவுக்கு நீர் பஞ்சம் என்பது ஏதோ ஒரு இரு ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கு மற்றபடி இங்கே நீர் பஞ்சம் வந்ததில்லை இன்னும் சொல்லப்போனால் எப்படி தென்னகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சையோ அதுபோல கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு நெற்களஞ்சியமாக விளங்கியது நமது கோபி கல்வி மா கல் கோபி கோபிசெட்டிபாளையம் தான் நெற்களஞ்சியமாக இருந்தது மஞ்சள் விளையக்கூடிய பூமி நெல் விளையக்கூடிய பூமி கரும்பு ஆங்கிலேயர்களுக்கு பின்பு கரும்பு வந்து கரும்பு விளைந்து இரண்டு மூன்று ஆலைகள் இருக்கக்கூடியது ஆடைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு பூமி பெரிய சந்தை இருக்கிறது இப்படி மிகச்சிறந்த நவீன வளர்ச்சி இங்கே காணப்படுகிறது தொழில் வளர்ச்சிகள் நிறைய இருக்குது நிறைய கா கல்லூரிகள் இருக்கின்றன க பள்ளிக்கு பள்ளிகள் இருக்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குது மினி கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க இங்கே சினி ஷூட்டிங்கும் நடக்குது இப்படி நிறைய வாழ்ந்த பகுதி மைசூர் மகாராஜா இங்கே திப்பு சுல்தான் கோட்டை கோட்டைனு சொல்லி சத்தியமங்கலத்தில் சொல்லுவாங்க அதேபோல பவானி சாகர் அணையில் வந்து அங்கே ஒரு சுரங்கம் இருக்குது பாரியூர் வந்து கோட்டை கொற்றலங்கள் அமைத்த இடம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கொங்கு நாட்டுப்பகுதி வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பகுதி இங்கிருந்தவர்கள் சிறப்பாக இருக்கு அன்றும் சரி இன்றும் சரி ஈரோடு மக்கள் கல்வியிலும் மருத்துவ வளர்ச்சியிலும் நவீன வளர்ச்சியிலும் நாகரீகத்திலும் மிகவும் முற்போக்கானவர்கள் என்பதில் ஐயமில்லை